கொழந்தைகளுக்கு செய்தித்தாளில் வந்து பிரிவு ஒதுக்கப்பட்டு இருக்குதானு கேட்டால் இல்லை முக்கியமாக உன் கொழந்தைக வந்து நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை எப்படின்னா இந்த ட்ராயிங் வரைகிறது மற்றபடியான இந்த விளையாட்டு அந்த மாதிரி எடுத்தால் வருதோ வரலியோ கொழந்தைக நாலேஜு வளர்க்கற அளவுக்கு எதுவுமே வர்றதில்லை எப்படின்னால் நாங்கள் வந்து கொழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்றோம் தினமும் பேப்பர் பார்க்குதுக பொம்மைதான் பார்க்குதுக அதுகளுக்கு நாங்கள் புரிய வைக்கணுன்னா கொழந்தைகளுக்குன்னு அவங்க புரிகிறளவுக்கு பேப்பரில் ஒரு எப்படி நீங்கள் இங்கு இங்காரு போடமுடியுமோ அந்த மாதிரி கொழந்தைக நாலேஜு வளர்க்குற அளவுக்கு இந்த வெளி சிட்டி புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேப்பரில் வந்தால் நல்லா இருக்குணும்னு நினக்கி நினக்கிறேன்